நான் ஆன்லைனில் உஷா கம்பெனி ஃபேன் வாங்கியிருந்தேன் ஃபேன் வந்து ரொம்ப மீடியம் ப்ரைஸ் தான் ஆனால் குவாலிட்டி அவ்ளோக்கு இல்லை காற்றும் அவ்ளோக்கு கிடைக்க மாட்டேங்குது அது ஏதோ சத்தம் நாய்ஸ் வந்து ஃபேன் வாங்கினதுலிருந்தே நச நச நசன்னு நாய்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு